ஹலோ பிரின்ஸிபல் சார்ரா சார் நான் ஐ அம் தேவா நான் வந்து தேர்டு இயர் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிட்டு இருக்கேன் நான் ஐடி கார்டை மிஸ் பண்ணிட்டேன் சார் லாஸ்ட் மண்டே கிரவுண்டில் விளையாண்டுகிட்டு இருக்கும்போது மிஸ் பண்ணிட்டேன் ஸோ வந்து இப்போ நான் எனக்கு ஐடி கார்டை யெஸ் நான் இன்ஃபார்ம் பண்ணன் அவர் தான் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணினேன் சொன்னார் அதுக்குதான் உங்களுக்கு கால் பண்ணினேன் இப்போ நான் ஐடி கார்டை மிஸ் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு ஐடி கார்டு எனக்கு வேணும் இப்போ நான் என்ன சார் பண்ணணும் இப்போ ஓ அப்படிங்களா சார் இப்போ எனக்கு ஒரு வாரமாகுமா சார் எனக்கு இப்போ எனக்கு வந்து எக்ஸாமினேஷன்லாம் ஸ்டார்ட்டாகிவிடும் அப்போ எனக்கு அதுக்கு ஐடி கார்டு வேணும் எனக்கு அதுக்காகத்தான் இப்போ நான் கொஞ்சம் சீக்கரமாக எனக்கு கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் பாருங்களேன் சார் எனக்கு நாளைய மறுநாள் எக்ஸாம் ஸ்டார்ட்டாகுது சார் ஸோ அதனால் எனக்கு நாளைக்கே ஐடி கார்டு கொடுத்தா பெட்டராகருக்கும் சரிங்க சார் ஓகே தேங்க் யூ சார்